எனக்கு வரையிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எதை வரையணும் அப்படினு நினைப்பன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகறன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வரையணும்னு நினைப்பேன் எனக்கு வந்து இயற்கை எல்லாம் வரையணும்ன்னா ரொம்ப பிடிக்கும் இயற்கை மற்றும் இல்லை இயற்கை சூழலில் வாழுகிற உயிரினங்களையும் வரையிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் பார்க்க எப்படி இருந்தாலும் அந்த சூழலில் அது எப்படி இருக்கு அது எப்படியெல்லாம் அதோடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணிவிட்டு இருக்கு அந்த அதெல்லாம் பார்க்க வந்து எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே வரையணும்ன்னு தோணும் அதிகமாக நான் வந்து இயற்கை ஓவியங்கள்லெல்லாம் அதிகமாக வரைஞ்சிருக்கேன் எனக்கு வந்துவிட்டு இப்போ ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு கருத்தையோ வரையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் வந்து எந்த அளவுக்குன்னா வேறு எதுலையும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம்ன்னு சொன்னாலே அது ரொம்ப இது தானே மகிழ் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா யாருமே இப்போ வந்து சந்தோஷமாக இல்லை ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு படத்தையோ இல்லை ஒரு பொருளையோ வரையும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு வந்து வரையணும்ன்றதுனாவே ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக நான் சொல்லனும்னா நான் ஒரு ஆர்ட்டிஸ்ட் எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும்